கிருஷ்ணா ஹோட்டல்லேருந்து பேசுகிறீங்களா இப்போது உங்கள் ஹோட்டல்லேந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் திருமண ஃபங்க்ஷனுக்காக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குங்க இப்போ பத்து வகை ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் காவேரி மண்டபம் பேரு வந்து பிரியாங்க ஆர்ட்ரு பண்ணியிருந்தோங்க அக்கா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இப்போ காலையில் உணவு வந்து சேர்ந்துருச்சிங்க காரம் கம்மியாக போட சொன்னோம் நீங்கள் அதிகமாக போட்டு வச்சிருக்கீங்க காரம் கொஞ்சம் மத்தியான சாப்பாடுக்காச்சு காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்கள் இனிப்பு வகையில் வந்து கொஞ்சம் சக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்கள் சக்கரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அஞ்சு வகை இனிப்பு வகை சொன்னோம் குலோப்ஜாமில் இந்த ஜீராக்காசுல அந்த ஜீரா வந்து இது பண்ணி வக்கிறீங்கள்ல அதில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது இ ஜீராவில் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் குலோப்ஜாம் சாப்பிட நல்லாயிருக்கும் கேசரிலேயும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் கேசரி சாப்பிட முடியும் மத்த இதில் எல்லா எல்லாத்திலியும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெண்டு வகையில் தான் கொஞ்சம் நார்மல் இதில் இருக்குங்க சரியா பண்ணித் தரணுல நீங்கள் தானே சரியா பண்ணித்தரணும் குழம்புல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க காரம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க உப்பும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்கள் காரம் மட்டும் தான் தெரியுதுங்க குழம்பு ரசத்தில் டேஸ்ட்டாக பண்ணிக் கொடுக்கணுன் சொல்லி தானே உங்கள் ஹோட்டலில் வந்து ஆர்ட்ரு கொடுக்கறோம் நீங்கள் இப்படி பண்ணித் தந்தால் எப்படி பொரியலில் வந்து க உப்பு இல்லைங்க உப்பும் கரெக்டாக போடணுனில்லைங்க போட்டு செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் அந்த சுவை தருமோது தானே மக்களும் நல்லா சாப்பிட்டு போவாங்க ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இப்படி தான் பேச வைப்பிங்களா உங்களை நம்பி தானே எல்லாமே பண்ணுறோம் அப்பளம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க எல்லாம் நொறுங்கி போய் கொடுத்துருக்கீங்க சாப்பாடு மட்டும் தான் இப்போ ஒழுங்காக கொடுத்துருக்கீங்க காரமான ஒரு குழம்பு ரசமும் காரம் உப்பு இல்லாமல் ஒரு காய் ம் கூட்டுலேயும் காரம் கம்மியாக இருக்குது ஒன்று அளவான காரத்தை போடுங்கள் மத்யானம் செய்கிற சாப்புல்ல சாப்பாடில் பிரியாணி இதெல்லாம் செய்கிறிங்கல்ல அதில் வந்து நல்லா காரம் கம்மியாக மீடியமாக போட்டு நல்லா உப்பு கரெக்டாக போட்டு நல்லா செஞ்சுத்தாங்க மத்தியானம் பண்ற சீடை பால்கோவா அந்த மாதிரி பண்றந்துலேலாம் இனிப்பில் வந்து மீடியமாக இனிப்பு ப போட்டு சக்கரை அளவு கரெக்டாக போட்டு நல்லா செஞ்சுக் கொடுங்க நாங்கள் வேறே ஹோட்டல் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாதுங்க நீங்கள் வந்து நல்லா பண்ணித் தரீங்க அப்படின்னு சொன்னாங்க வெளியே அதனால தான் உங்கள் ஹோட்டல் வந்து ஆர்ட்ரு பண்ணோம் ஆர்ட்ரு பண்ணி இப்போ நாங்கள் திருமண ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து சப்ரி இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லை சாப்புறவங்கள்லாம் கம்மி கம்மியாக சாப்பிட்டா நாங்கள் காசு கொடுத்துறோம் ஆனால் எங்களுக்கு தான் லாஸு நீங்கள் இப்படி பண்ணி தந்தால் எப்படி மத்தியானமாசி நல்லா பண்ணிக் கொடுங்க இப்போ மூணு நாள் ஃபங்க்ஷனுக்கும் உங்கள் கடையில் தான் ஆர்ட்ரு பண்ணலான் இருந்தேன் இங்கே இவ்வளோ கம்மி கம்மியாக போட்டு இதை பண்ணால் உப்பும் ஒரு ஒன்று ஒன்றுல உரப்பா இருக்குங்க உப்பும் நல்லா கரெக்டான அளவு போடுங்கள் காரமும் கரெக்டாக போடுங்கள் நல்லா கொஞ்சம் ருசியாக செஞ்சு தந்தால் தான் அடுத்து எல்லோரும் சாப்பிட்டு இது என்ன ஹோட்டலுன்னு கேட்பாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா ஹோட்டலுங்க அப்படின் சொல்லி உங்களுக்கும் கொஞ்சம் ஆளுங்க பிடிச்சு கொடுப்போம் உங்களுக்கும் நல்ல சேலரி வருமில்ல அதனால காரம் உப்பெல்லாம் கரெக்டாக போடுங்கள் சக்கரை அளவு கரெக்டாக போடுங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக் குடுக்கறவங்கலாம் இன்னும் பிக்அப் பண்ணிக்கோங்க இப்போ பே போன ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக போட்டு தந்திங்க இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஏன் இப்படி உப்பு காரமெல்லாம் கம்மியாக போடுறது எக்ஸ்ச்சா போடுறது சப்புன்னு இது பண்ணி கொடுக்கறது மனுஷங்க நாமளும் மனுஷங்க தான் மத்தவங்களும் மனுஷங்க நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடணுன் சொல்லிவிட்டு பண்ணிக்கொடுங்க நல்லபடியாக பண்ணிக்கொடுக்க பாருங்கள் இனிமே இந்த மத்தியானம் வந்து இன்னமேல் ஆகட்டும் மத்தியானமாகட்டும் நல்லா சிறப்பாக பண்ணிக் கொடுக்கறது உங்கள் பொறுப்பு நல்லபடியாக பண்ணிக் கொடுக்கறீங்க குழந்தைகள்லாம் இனிப்பு தான் நல்லா சாப்பிட்றாங்க இப்போ ஐஸ்கிரீமும் ஆர்ட்ரு பண்ணோம் அதில் இனிப்பு வந்து கம்மியாக இருக்குது அது மீடியமாக இருக்கணும் இனிப்பு மீடியம் லெவல் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் நிறைய போகுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சக்கப்றம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜீரணமாகுன் சொல்லிவிட்டு அதை பீடா வாங்குவாங்க அதுவும் இனிப்பு தான் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இது சப்ளை பண்ணால் நாங்க கரெக்டாக கொடுக்கறக்கும் நல்லாயிருக்கும் வகைகள் வந்து க இந்த இங்கே இன்னும் எவ்வளோ வகைகள் சொல்கிறமோ அதை கரெக்டாக இது பண்ணுங்கள் இப்போ பிரியாணி இப்போது காளான் பிரியாணி பண்ணிடுங்கள் இட்லி பண்ணிடுங்கள் இதெல்லாம் பண்ணி இன் சாம்பார் சட்னி பச்சடி எல்லாம் பண்ணி அதில் கரெக்டான காரமும் உப்பும் இது மாதிரி இனிப்பில் ரசகுல்லா குலாப்ஜாம் குலாப்ஜாம் காலையில் கொடுத்துட்டிங்க இப்போ வந்து ரசகுல்லா ஜிலேபி சீடை இந்த மாரி அல்வா இந்த மாரி வகைகள் எல்லாம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்கள் அப்போ தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கும் பொருள்கள் தீரும் உங்களுக்கும் லாபம் அதிகமாக வரும் எங்களுக்கும் சரி க கொடுத்த காஸில் வந்து சேர் நல்லபடியாக வந்துருக்கே அப்படின் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் அடுத்து யாரோ கேட்டாங்கன்னால் எந்த கடையில் ஆர்ட்ரு பண்ணாங்கன்னு கேட்டால் நான் உங்கள் கடையை நான் சொல்லுவேன் அப்போது உங்களுக்கும் நாங்கள் லாபம் க தேடி கொடுக்கற மாரி இருக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கம்மி பண்ணியும் போடாமல் எச்சி பண்ணியும் போடாமல் மீடியம் லெவலில் போடுங்கள் அப்போ தான் உணவுகள் ஆர்ட்ரு பண்றவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு சலுப்பியாக இருக்குது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது வீட்டில் செய்ய முடியாதுந்தான் உங்கள்கிட்ட ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் சாப்பிடறோம் அதில் வந்து நீங்கள் சரியா சரி பசியாக இருப்பாங்க நல்லா ருசியாக செஞ்சுத் தரணுன்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் ருசியாக செஞ்சுத் தரணும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணால் எப்படி நல்லபடியாக நீங்கள் ருசியாக செஞ்சுப் போடுங்கள் அதே மாரி இன்னும் எனக்கு இல்லை மத்தவங்களுக்கு செஞ்சுக் கொடுக்கறதுல கரெக்டாக செஞ்சுக் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆட்ரஸும் நிறையா வரும் நிறைய வரதில் நீங்களும் கொஞ்சம் லாபம் பெறலாம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால சக்கரை காரம் உப்பு இதை மூணும் கரெக்டாக போட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுக் கொடுக்கறது உங்கள் பொறுப்புங்க இனி எதுவும் ஃபங்க்ஷன்னாலும் உங்கள் இதை தான் நாங்கள் வாங்குவோம் இந்த ஒரு டைம் ஏமாந்து போனதே போதுங்க இனிமேல் வந்து நீங்கள் நல்லா சமைச்சிக் கொடுங்க சரிங்களா இப்போ கேட்டுட்டிருப்பாங்க இனிப்பு வகை எல்லாம் தீர போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்போ ஆர்ட்ரு பண்ண இனிப்பு வகைவே கோ இன்னும் கொஞ்சம் செஞ்சுக் கொடுங்க அதுக்கு வந்து நாங்கள் தனியாக காசு கொடுத்துறோம் அதுலேயாசி இனிப்பு கரெக்டாக செஞ்சுக் கொடுங்க இப் கொஞ்சம் நேரத்தில் வந்து பசங்க வாங்குவாங்க அதுக்குள்ளே கரெக்டாக செஞ்சுக் கொடுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த டைம் நாங்கள் உங்கள்கிட்டயே புக் பண்ணுறோம் நல்லபடியாக செஞ்சுக் கொடுங்க